ஆமாம் இப்போ கொரோனா லாக்டவுன் பார்த்துருப்பிங்க அப்போல்லாம் ட்ரோன் கேமரா அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நான் டிவியில் பார்த்துருக்கேன் ஆனால் நேரில் பார்த்ததுன்னு பார்த்திங்கனா அப்போ தான் வீட்டுக்குள்ளேயே எல்லோரும் இருக்கணும் வெளியே வரக்கூடாதுனு சொல்லி ஊரடங்கு போட்டப்போ அந்த கேமரா மூலிமா தானே கண்காணித்தாங்க ஸோ அப்போ நிறையா கேமரா அந்த மாதிரிலாம் பார்த்தேன் பார்க்குறதுக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது அப்புறம் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கனா கல்யாண வீட்டிலலாம் பயன்படுத்துகிறாங்க நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு அது அப்படியே பறந்துட்டு அப்படியே அழகா நம்மளை லைவாக அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து லைவாக காட்டுது இல்லையா ஸோ அது நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப